ஹலோ பார்ட்னர் ட்ராவல்ஸ்சா அதே மாதிரி நான் வந்து வர்த்தினி பேசுறேன் டால்மியாலேருந்து ஒரு கேப் ஒன்று புக் பண்ணனும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க மூணு பேரு அவங்க வந்து இங்கே திருச்சி வரணும் எவ்வளோ ஆகும் அப்டியேவே வந்து நான் நம்பர் இந்த நம்பருக்கே வந்து அட்ரஸ் டிடைல்ஸ் அனுப்பிடுறேன் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டிடைல்ஸ் வேணுனா எனக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் ஒரு வேலை அப்படி இது ஃபோன் வந்து நான் எடுக்கல அப்படின்னா அவங்களோட நம்பரே வந்து அனுப்பிடுறேன் அதுக்கு வந்து கால் பண்ணி ஏதாவதுனா கேட்டுக்கோங்கள் அமௌன்ட் வந்து எப்படி கூகுள்பே ஜிபேயில் எதாது பண்ணிடனும்மா இல்லை வந்து ட்ராப் பண்ணும் போது குடுத்துடணுமா ஆ ஓகே